எல்லாம் முன்ன தமிழ் பேசிக்கிட்டிருந்தாங்க இந்திக்கார மூடு வந்து இந்த மில் வர்ற முன்னாடி நிறைய வந்துவிட்டாங்க அவங்க வந்து நாம் சொல்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது அப்பறம் த பணத்துக்கு து துட்டு துட்டுன்னு கை காண்மிக்கிறாங்க இப்படி ஆயில்துன்னா அவங்க வேறு பேச்சு பேசுகிறாங்க அரிசி வேண்ணால் சொல்கிறாங்க வேறு வந்து சொல்கிறது நம்மளுக்கு புரிய மாட்டேங்கிறது இந்திக்கார மூடு தான் முக்கால்வாசி இங்கே இருக்கிறாங்கோ அவங்க சொல்கிற வழமையே ஒன்றும் நம்மளுக்கு அர்த்தம் புரிய மாட்டேங்கிறது அது ஒவ்வொரு கொலமும் நல்லா சொல்கிறாங்க ஒவ்வொரு கொலமும் சொல்கிறது தெரிகிற மாட்டேங்கிறது அது எப்படி என்னென்னே தெரியல அப்பறம் நம்ம அப்படி ஆயில்னால் அது ஆயிலு ஆயிலுங்கிறாங்க பருப்புங்கிறாங்க அதெல்லாம் தமிழ்ல சொல்கிறாங்க வேறு வே நு இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படியே பேச பேச சரி எப்போ இனிமே நம்ம இதில் இந்திக்காரமும் நிறையா இருக்கிறாங்க வேறு சனம் பேசுகிறாங்க அவங்க பேச்சும் நிறையா இப்படி பழகிக்கிட்டாங்க பேசி பேசி பழகிக்கிட்டாங்க அவங்கள வந்து பக்கத்தில் இருக்கையில் அவங்களாட்டமே பேசுறாங்க அது நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது அவங்க சொல்கிறது பக்கத்தில் இருக்கறவங்களுக்குலாம் பேசி பேசி அதே பழக்கமா போச்சு போய் பேசிக்கிட்டிருக்கறாங்கோ அதனால் இந்திக்கார மூடும் தான் முக்கால்வாசி இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது நல்லா மில்லுக்கு போய் சம்பாரித்து வாரம் நடந்தால் சந்தை இருக்குது சந்தைக்கு போய் செலவு பண்றாங்க நல்ல வருமானம் இருக்குது அவங்களுக்குனு நல்லா கூட்டம் கூட்டமாக சனம் நிறையா போகுது அவங்க பேசுகிறது நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது இருக்க இருக்க சரியாக்கி இது பேச முடியுமோ என்னமோ தெரியல